ஹலோ ஆட்டோ டிரைவர் ரஞ்சித்துங்களா நான் பள்ளத்துலேருந்து பேசுகிறேன் நான் உங்களுக்கு இது சொல்லியிருந்தேன்ல ஆட்டோ வர சொல்லியிருந்தேன் இல்லேங்க நான் டென் தேர்ட்டி சொல்லி இருந்தேன் டென் தேர்ட்டிக்கு வர சொல்லி இருந்தேன் இன்னும் ஏன் ஆட்டோ வரலைன்னு தெரில எனக்கு என்ன ரீசன்னு தெரில இப்போ டைம் வந்து டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சி எனக்கு திருப்பூரில் ஒன் தேர்ட்டிக்கு வந்து ட்ரெயினு நான் சென்னை போகணுமுல்ல சென்னை சென்னைக்கு ஒன் தேர்ட்டிக்கு வந்து ட்ரெயின் இருக்கு அதுக்குள்ளே நான் போகணும் இப்போ டைம் வந்து டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சி நான் டென் தேர்ட்டிக்கு சொல்லி இருந்தேன் இப்போ டூ ஹவர்ஸ் ஆச்சு இன்னும் ஒன் ஹவரில் நான் அங்கே இருந்து அங்கே இருந்து பல்லடம் வந்து பல்லடத்தில் இருந்து நான் திருப்பூர் பஸ் பிடித்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும் பஸ் ஸ்டாண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் எப்படி நான் போக முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் குயிக்காக வந்திங்கன்னா எப்படியும் நான் ஃபைவ் மினிட்ஸில் ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸில் வந்து பல்லடம் போயிடுவேன் பல்லடத்துலேருந்து எப்படியும் ஒரு ஆஃப் அண்ட் ஹவரில் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்பறம் பஸ் ஸ்டாண்டுலேருந்து ஒரு டென் மினிட் டென் ஆர் ஃபிஃப்டின் மினிட்ஸில் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் கரெக்டாக ஒன் தேர்ட்டிக்கு வந்து ரயிலை எடுத்துடுவான் சென்னை போகணும் சென்னையில் எனக்கு ஒரு இண்ட்ரியூ வேற இருக்கு நான் எப்படி போகிறது சொல்லுங்கள் பார்ப்போம் ரஞ்சித் கொஞ்சம் குயிக்காக வந்திங்கன்னா தான் நான் போக முடியும் என்ன ரீசன்னு நீங்கள் வராமல் இருக்கிங்கன்னு எனக்கு தெரில நான் உன்னை டென் தேர்ட்டிக்கு வர சொல்லியிருந்தேன் என்ன டிராஃபிக்கா என்ன ரீசன் ஆச்சும் கொஞ்சம் குயிக்காக சொல்லுங்கள் ரிப்ளே பண்ணுங்கள் என்ன ப்ராப்ளம் நான் இங்கே இண்ட்ரியூவுக்கு போக எனக்கு வந்து இண்ட்ரியூ கண்டிப்பாக போய் இண்ட்ரியூ சென்னையில் வந்து இண்ட்ரியூ இருக்கு சென்னையில் இண்ட்ரியூ வந்து ஃபைவ் ஓ கிளாக் இருக்கு நான் அந்த ட்ரெயின் பிடிச்சா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி அது லேட்டாயிடுச்சின்னா அது ஓவர் லேட்டாகிடும் அதனால குயிக்காக வந்து நீங்கள் எப்படியும் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ்குள்ளே வந்தால் தான் நான் வந்து பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் போக முடியும் பல்லடம் பஸ் ஸ்டாண்டுலேருந்து அப்பறம் திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போய் அப்பறம் ரயில்வே ஸ்டேஷன் போக முடியும் ஸோ கொஞ்சம் குயிக்காக வந்தால் தான் முடியும் என்ன ரீசென்னுட்டு அதாவது டிராஃபிக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது என்ன என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியாது அதனால குயிக்காக குயிக்காக வாங்க ரஞ்சித் அப்போ தான் நான் வந்து ட்ரெயின் பிடிக்க முடியும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லிடுங்க நான் அமவுண்ட்டு வேணா நான் அதிகமாக தர்றேன் கொஞ்சம் குயிக்காக வந்துடுங்க இல்லாட்டி வேற ஆட்டோன்னாச்சும் எனக்கு அனுப்பிவெச்சி வெச்சிடுங்க ஓகே நான் வீட்டில் ரெடியாக புறப்பட்டு ரெடியாக இருக்கேன் ஓகேவா உங்களுக்காக தான் டூ ஹவர்ஸ் நான் வெயிட் பண்ணியாச்சு இனி இனி வெயிட் பண்ண முடியாது ஏன்னா வந்து டைம் இல்லை எனக்கு ஒன் தேர்ட்டிக்கு வந்து ட்ரெயின் ஒன் தேர்ட்டிக்குள்ளாக நான் போகணும் ஓகேங்களா அதனால் குயிக்காக வாங்க ஒன் தேர்ட்டிக்கு போனால் தான் நான் வந்து ஒன் தேர்ட்டிக்கு போனால் தான் அங்கே நான் இண்ட்ரியூ இண்ட்ரியூ கரெக்டாக அட்டன் பண்ண முடியும் ஒன் தேர்ட்டி ட்ரெயினில் போனால் தான் ஸோ குயிக்காக வாங்க ரஞ்சித் என்ன ப்ராப்ளமாக இருந்தால் சொல்லுங்கள் அமவுண்ட் அதிகமாக வாங்கிக்கலாம் கொஞ்சம் குயிக்காக குயிக்காக வாங்க நீங்கள் வாங்க இல்லாட்டி வேற யாரும் உங்கள் ஃப்ரெண்டை யாரையாச்சும் ஆட்டோ இருந்தாலும் அனுப்பி வையுங்க ஓகேவா ஓகே ஓகே